ஹலோ சொல்லுங்கள்

நீங்கள் லைப்ரரியன் கார்டு வாங்கிவிட்டீங்களா அது உங்கள் கிளாஸ் இன்சார்ஜுக்கிட்ட சொல்லி நீங்கள் லைப்ரரியன் கார்டு வாங்கிகிட்டு இங்கே வந்து கேட்கலாம் இப்போ என்ன ஸ்டோரி புக் கேட்டீங்க நீங்கள் ஸ்டோரி புக் தெனாலிராமன் ஸ்டோரி புக் வந்து கபோர்டு நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு காலேஜ் வந்தீங்கன்னா வந்து மீட் பண்ணி லைப்ரரியன் கார்டு எடுத்துகிட்டு தான் வரலாம்

அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆ அது கைட்டில் இருக்கு அது வந்து கீழே செகண்ட் ஃப்ளோரில் வந்து அது தேர்ட்டி தேர்ட்டி நம்பரு கபோர்ட்டில் இருக்கும் ரோ ராக் வந்து டூவில இருக்கும் ஆ ரிப்பீட்டட் கொஸ்ஸின்னா அது ஒரு ஆத்தர் இல்லாமல் ரெண்டு மூணு ஆத்தர் சேர்த்து எழுதின அந்த இன்னும் நிறைய புக்குலாம் கைட்லாம் இருக்கு நீங்கள் வந்து லைப்ரரியன் கார்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அது நீங்கள் உங்கள் இன்சார்ஜுக்கிட்ட கேட்கலாம் அது இப்போதிக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுன்னு சொல்லலை கிளாஸுக்கு மே பீ கிளாஸுக்கு வந்து ஃபோனு அலோடு கிடையாது டைம் லிமிட் வந்து ஒரு டூ டேஸ் தான் டைம் லிமிட் கொடுக்க முடியும் அதற்கு மேலே வேணுன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் ஓகே நீங்கள் லைப்ரரியன் கார்டு எடுத்தாந்து ஆ ஓகே அது இருக்கு நீங்கள் லைப்ரரியன் கார்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே என்டர் ப என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா டேஸ் வேணுன்னா இந்த டேக்குள்ளாற ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த டேட் போட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எடுத்து போகலாம்